எனக்கு ரொம்ப பிடிச்சதுனு கேட்டால் எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து எங்கே சாப்புடன்னா மயூரா ஹோட்டலில் சாப்பிடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மயூரா ஹோட்டல் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும்